டெய்லர் அங்கிளா வணக்கம்ண்ணா அண்ணா மூணு நாளாக பொண்ணோடய மகனோடய துணி கொடுத்துருந்தோம் தைச்சே கொடுக்கலண்ணா இன்னும் ஆ அண்ணா கொடுத்துருக்கீங்க நான் கூப்பிடுட்டே இருந்தேன் நீங்கள் ஒரு கால் எடுக்கிறது இல்லை எதுவுமே பண்ணுறது இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ்ஸே இல்லைங்கண்ணா என்னண்ணா நீங்கள் அண்ணா அண்ணா ஏ ஏன் பையனும் ஸ்கூலுக்குதாண்ணா போகாணும் நானும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவனுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போட்டு அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்கூல்ல அனுப்பணும்ருக்காங்கண்ணா அதுக்காகதான் கேட்டிருக்கோம் கால் பண்ணுறேன் ஒரு ரெஸ்பான்ஸ்ஸே இல்லை நானும் சரி அட்லீஸ்ட் நீங்கள் துணியே திருப்பி தந்தீங்கனாச்சும் நான் வேற யாராவது துணி கடைக்கிட்ட கொடுத்துருவேன் துணி கடைக்கிட்ட நீங்கள் ரெண்டு நாளில் ரெண்டு நாள் குள்ள தைச்சி கொடுத்துருங்க இல்லைன்னா உங்களால் தைக்க முடியல ரொம்ப பிஸியாக இருந்திங்கன்னால் நீங்கள் துணியை கொடுத்துருங்கண்ணா நான் வேற யார்கிட்டையாவது கு கொடுத்து தைச்சிக்கிறேன் ஏன்னா அவனுக்கு டைம் ஆகுது ஆ அண்ணா சொல்

அது நீங்கள் வந்து க அதை சொல்கிறிங்கண்ணா என் பையனுக்கு இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த யூனிஃபார்ம்ல ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு அதுக்காக அவங்க கேட்குறாங்க அதுக்காகதாண்ணா சரிண்ணா ரெண்டு நாள்ல வரேன் கடைசியா இதை கொடுத்துருங்கண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா